ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ஏழு லட்சத்து எண்பதாயிரத்தி ஏழ்நூத்தி தொண்ணூறு நாலு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி பத்து மூணு லட்சத்து எழுவதாயிரத்தி நானூறு